நான் வந்துவிட்டு ரெட்மி லெவென் பிரைம் ஃபைவ் ஜி ஃபோன் வந்து இப்போ வாங்கினேன் ஒரு ஒன் இயர் ஆகப் போகுது வந்துவிட்டு கேமரா குவாலிட்டி வந்துவிட்டு நல்லாயிருக்கு இப்போ வந்துவிட்டு சில ஃபோன்லலாம் ஆப்ஸ்லாம் நிறையா வந்து ஏற்ற முடியாது இதில் வந்துவிட்டு அப்டியில்லை நிறையா இத ஏற்றிக்குவோம் கேம்ஸ்லாம் நிறையா விளையாடும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கு